சார் தலப்பாகட்டிங்களா நான் இந்தமாதிரி ஒரு பீசா ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேன்சல் பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணி அமௌண்ட் இன்னும் எனக்கு ரீஃபண்டு ஆகலை நானும் ரெண்டு மூணு டைம் கால் பண்ணி கேட்டேன் நீங்கள் வந்துடும் வந்துரும்னு சொன்னீங்க இன்னும் எனக்கு வரலை அது ஏன் வரலைன்ற காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா சரி ஆ ரெண்டு மூணு டைம் கால் பண்ணியிருக்கேன் ஆ முந்தாநேத்து ஒரு டைம் பண்ணிணேன் ஆ அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு அந்த அந்த டேட்டில் ஒன்று பண்ணிணேன் எனக்கு எதுவும் சொல்லலை அது பற்றி எனக்கு இன்றைக்குள்ள அமௌண்ட் வேணும் சார் வரணும் ம் சரிங்க சார் எனக்கு இன்றைக்கு வரணும் ம் ஓகே சார் ம் தேங்க்யூ